எங்கள் மாவட்டத்தில் உள்ளே சில வழிபாட்டுத்தலம் என்னெனனா புதூர் மாரியம்மன் இருக்குது அந்த மாரியம்மனில் ஸ்பெஷல் என்னெனனா நல்லா எல்லா அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ஊராக சேர்ந்து கும்பலாக சேர்ந்து தாரதப்பட்டலாம் வச்சு சாமி தலை மேலே வந்து இது பால்குடம் எடுத்துகிட்டு ஊர்வலமாப் போகிறது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறோ பார்த்திங்கனா அதிமன் கோட்டையில் அங்கே சாமி இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறோ பார்த்திங்னா அங்காளம்மன் கோவில் பெஸ்டிவல் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ பார்த்திங்னா தர்மபுரியில் முருகன் கோவில் ரொம்ப பெரிய விஷேசமாக அது செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறோ காலபைரவர் கோவிலு இன்னமும் அது விஷேசமாவே தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறோ பார்த்திங்கனா அதுக்கப்புறோனோனு பார்த்திங்கனா